பயிர்களை நாங்கள் பயிர் செய்கிறோம் விவசாயிலேருந்து ஆனால் அதை செய்யும்போது செஞ்சுட்டு நாங்கள் அதுக்கு விக்கணுமில்ல அது தரகருங்க வந்து கேட்பாங்க சந்தைக்கு கொண்டு போவோம் நாம் சந்தைக்கு கொண்டு போய் வைச்சிக்குவோம் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் வைச்சிக்குவோம் அங்கே வந்து தரகர்கள் இடையே தான் நாங்கள் விற்க முடியும் ஏன்னா அவங்க வாங்கிட்டு போய் அவங்க இந்த இடத்துல இங்கே வாங்குவாங்க இதை வாங்குவாங்கன்னு சொன்னால் தான் நாம் அதை கொண்டு போய் அங்கே கொடுப்போம் கொடுக்க அங்க கொண்டு போய் வைச்சிருப்போம் வைக்கிம்போது அவங்க வருவாங்க இந்த மாதிரி இந்த வெலைக்கு கொடுத்துருங்க நீங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்வாங்க நாங்கள் கட்டுப்படியாகல அப்படி இப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் இந்த அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் இங்கே விற்க முடியாது அப்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்க யாருக்கும் எல்லோருமே இதே வெலைக்கு தான் தருவாங்க நம்ம எல்லாம் ஒரேமாதிரி தான் அவங்க வந்து பேசி வைச்சிதான் எங்கக்கிட்டேயே வருவாங்க தரகர்கள் எல்லோருமே பேசி வைச்சி தான் என்கிட்ட வருவாங்க இந்த வெலைக்கு தான் இவங்கக்கிட்டே நாங்கள் வாங்கணும் சந்தையிலேயே வந்து இந்த வெலைக்கு தான் நீங்கள் வாங்கணும் இதை விக்கணும்னு சொல்வாங்க அதனால் அவங்க வந்து சொல் சொல்வாங்க இந்த வெலைக்கு விக்கிறிங்க சரின்னு சொல்லி நாங்களும் சரிங்க நாங்கள் கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மூட்டையை அவங்கக்கிட்ட கொடுப்போம் அவங்க வந்து எங்களுக்கு பேசின காசு தான் தருவாங்க ஆனால் அதையே அவங்க கொண்டு போய் இந்த கிழங்கு இந்த பூண்டு மஞ்சள் இந்தமாதிரி விக்கிறதெல்லாம் கொண்டு போய் வெங்காயமெல்லாம் வைச்சுக்குவாங்க ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வைப்பாங்க அது வந்து மேலே கட்டி விட்டு ரெண்டு மாசம் வைப்பாங்க அதுக்கு மேலே அதை வைக்க முடியாது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே வெங்காயம் வைக்க முடியாது பெரிய வெங்காயம் வைக்கலாம் சின்ன வெங்காயம் வைக்க முடியாது அது ஒரு இதாகிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்மக்கிட்டே கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் குடோனில் பதுக்கி வைச்சிக்குவாங்க அந்த டைமில் அந்த வெங்காய ரேட்டு எப்போது வருதோ அந்த டைமில் அந்த வெங்காயத்தை எடுத்து வெளியே விட்டு அவங்க விற்று ரொம்ப காசாக்கிக்குவாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் நஷ்டந்தான் ஆகும் நம்ம என்ன பண்ணுறது அப்புறம் அதை வெச்சிட்டுருந்தாலும் நம்மக்கிட்டே இது ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் வித்துடுறோம் வித்துட்டால் அவங்களுக்குத்தான் அது அந்த மண்டியில் வெச்சிட்டால் அவங்க இந்த கிழங்காகட்டும் இந்த பூண்டாகட்டும் வெங்காயமாகட்டும் எல்லாம் வந்து அந்தந்த டைமுக்கு எந்தந்த ரேட்டுக்கு எந்தந்த எந்தந்த பொருள் எந்தந்த டைமுக்கு ரேட் வருதோ அந்த டைமுக்கு மட்டுந்தான் அந்த பொருள் எடுத்து வெளியே வைப்பாங்க ஆனால் நாம் வெளைஞ்சதுமே கொண்டு போய் அங்கே தரகர்கிட்டே கொடுத்து நம்ம வித்துட்டு வந்துடுவோம் அவங்க வந்து அதுக்கு உண்டான ரேட்டு வெச்சதுக்கு எல்லாம் மேலே வந்தால் தான் அவங்க அதை கொண்டு போய் அந்த டைமில் விற்று அவங்க எச்சி காசு பண்ணிக்குவாங்க இதுதான் நம்மளோட நெலைமை